சோபா கொஞ்சம் நாளைக்கு முன்னே வாங்கின அது சீக்கிரமாக போய்டிச்சு அந்த காலுல்லாம் இழுத்துகிட்டு போய்டுச்சு அந்த துணிகள்லாம் பிஞ்சிகிட்டு போய்டுச்சு அது வேஸ்ட்டாக போச்சு ஒன்றும் பயன்பாட்டுக்கு இல்லாமல் ஆயிடிச்சு